நாங்கள் வீட்டு தோட்டத்துக்கு வந்து சே விதைகள்லாம் வந்து நாங்கள் வெளியில் எங்கேயும் வாங்குறதில்லை மேக்சிமம் நான் முடிஞ்சளவுக்கு எங்கள் வீட்டில் இருக்குறதுள்ளவே பொருள்களை வந்து இப்போ வெந்தயம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் உழ் ந பச்சப்பயிர் இன் மாதுளம்பழம் இதெல்லாமே வந்து விதைகள் அதோட விதையெல்லாம் எடுத்து தனியாக கொஞ்ச நேரம் ஊற வச்சு காய வச்சு அது விதைய போட்டு நாங்கள் செடி வைக்கிறதுக்கு பண்ணிக்குறோம் அப்புறம் பாவக்காய் வித அதை எல்லாமே வந்து அந்த பாவக்காய் பழுத்த விதைய அப்படியே கொண்டு போட்டோம்னாலுமே அது நாளடை பார்க்குறீங்கப்பன்னா அது முளச்சி அது காய் வே காய்க்கு செடி வந்து காய்காய்க்க ஆரமிச்சிருது அதனால் மேக்சிமம் நாங்கள் வெளியில அங்கே எதுவும் வாங்கறதில்லை அந்த மாதிரி